எல்லோருமே ஓய்வு நாளில் எங்கே போவோம்னா படத்துக்கு போவோம் நானும் என் தம்பியும் அதிகமாக படத்துக்கு தான் போவோம் எதாச்சும் ஒரு பிடிச்ச படம் போட்டிருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு கிடப்போம் இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவோம் அப்புறம் ரொம்ப நாள் லீவ் இருந்துச்சுன்னா எல்லோரும் வேளாங்கண்ணி போவோம் வேளாங்கண்ணி போயிட்டு அங்கே நல்லா சாமி கும்பிட்டுட்டு பீச்சிலலா நல்லா ஆ ஆட்டம் போட்டோனே நல்லா அங்கே அங்கே நல்லா சமைத்து சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் வருவோம் முன்னெல்லாம் நான் சின்ன வயசுலலாம் வேறே எங்கேயும் போனது இல்லை எங்கள் பெரியம்மா வீட்டில்போய் அங்கே இருப்பேன் பெரியம்மா கூட இருப்போம் இப்போ வந்து எனக்கு வந்து எங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குதுன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் திருவாரூரில் தாஜ் இது டெல்லியில் இருக்கின்ற தாஜ்மஹால் மாதிரியே எங்கள் திருவாரூர் பக்கத்தில் டெ தாஜ்மஹால் கட்டிருக்காங்க அதை போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அது வந்து தாஜ்மஹால் மாதிரி ஏன்னா நம்ம அங்கே போய் டெல்லியில் போயிலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் த தஞ்சாவூர் சீ திருவாரூரில் இருக்கிறதில் போய் பார்க்கலாம்ன்னு ஆசையாக இருக்குது போகணு போகணுன்னு நினைக்கிறோம் போக முடியல ஏன்னா ரொம்ப அது வந்து ஈவினிங் டையத்தில் தான் ஓபன் ஆகுதா அதனால போக முடியல போயிட்டு நைட்டு வர மாதிரி இருக்கும் சொல்லிட்டு போக முடியல போன வாரம் எல்லோரும் போகலான்னு ப்ளான் பண்ணி வச்சிருந்தாங்க எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க கோவில்ல பாட்டு பாடுற பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு தாஜ்மஹால் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சுற்றி பார்க்க முடியல ஏன்னா பிள்ளைங்க வந்து ஊரில் உள்ளவங்க என்னா சொல்லிட்டாங்க கோவில் காசை எடுத்துட்டு போககூடாது ஏன்னா கோவில்ல தான் அழைச்சிட்டு போகிறாங்க பாட்டு பாடுற பிள்ளைங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் காசெல்லாம் எடுத்துட்டு போககூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னே சரின்னு எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க சரி வர பிள்ளைங்கள்ட்டலாம் நூறுபா கலெக்ஷ்ன் பண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா பிள்ளைங்கள்ட்ட சொன்னோனே பிள்ளைங்க வரல அதனால அங்கேயும் போக முடியல அதுக்கு அப்புறம் திருவாரூரில் திருவாரூரில் கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூரா அவர் மணிமண்டபம் கட்டிருக்காங்களா அங்கே போகலான்னு சரி அங்கே போய் அவர் அவரை பற்றி அவர் பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு போகலான்னு ப்ளான் பண்ணி வச்சிருக்கோம் போகணும் அங்கே போய் சுற்றி பார்க்கணும் அப்புறம் கோடியக்கரை போகணும் கோடியக்கரை போகணுன்னு ஆசை ஏன்னா கோடியக்கரையில் பற பறவைகள் சரணாலயம் இருக்கிறதுனால அதை போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை அங்கேயும் போகணுன்னு ஆசை அப்புறம் வந்து தாஜ்மஹால் எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஃபேமிலியோடய நாங்கள் எங்கள் அப்பா அம்மா எங்கேயுமே குடும்பமாக சேர்ந்து நாங்கள் எங்கேயுமே போனது இல்லை அது மாரி குடும்பமாக சேர்ந்து எங்கன்னா கோவிலுக்கு போகணுன்னு ஆசை கோவிலுக்கு போய் எல்லோரும் எல்லார் வீட்லேயும் கோவிலுக்கு போவாங்களா எங்கள் வீட்டில் யாரும் போக மாட்டோம் ஏன்னா காசு இல்லாமல் போக காசு இல்லாமல் போயிடுமா அதனால யாரும் சீக்கிரம் போக மாட்டோம் அதனால் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோருக்கும் கோவிலுக்கு போகணும்னு ஆசை அப்புறம் வந்து எனக்கு ஏன் ஃப்ரெண்ட் இப்போ போன மாதம் என்ன பண்ணேன் என் தம்பி எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தானா என் தம்பி அங்கே தான் எங்கள் மாமா பொண்ணு இருக்கா எல்லோரும் சேர்ந்து மருதமலை கோவிலுக்கு போனாங்களா என்னால் போக முடியல அங்கே போகணுன்னு ஆசை ஆனால் என்னையை விட்டுட்டு எல்லோரும் போயிட்டாங்க இப்போ திரும்ப எல்லாரும் ப்ளான் பண்ணி வச்சிருக்கோம் மே மாதம் லீவ்வில் வந்து இது வெள்ளையங்கிரி மலை போகலான்னு எல்லோரும் ப்ளான் பண்ணி வச்சிருக்கோம் அங்கே மேலே கோவில் இருக்குது மலையில் ஏறி மலையில் ஏறுனது இல்லையா அதனால மலையில் ஏறி கோவில்ல சுற்றி பார்க்கணுன்னு ஆசை போய் பார்த்து பார்த்துட்டு வரணும்